ஆ ஃபோனில் கூப்பிடு

ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் எந்த ஊர்லிருந்து சார் பேசுகிறீங்க ஆ ஓகே சார் ஆ ஆ ஆனிவர்சரிக்கா சார் ஓகே சார் பண்ணிடலாம் சார் ஓகே சார் காலையில் வந்து இட்லி தோசை அந்த பூரி அந்த மாதிரி வைச்சுர்லாம் சார் இப்போ வந்து மத்தியானம் வந்து நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா சார் வெஜ்ஜா சார் ஓகே சார் ஆ நாங்கள் லிஸ்ட் மட் லிஸ்ட் எழு இல்லை லிஸ்ட் எழுதி கொடுத்துருவோம் சார் நீங்கள் எத்தனை பேருக்கு இப்போ நானுறு பேருக்கு சமைக்கணும் சொல்றீங்கன்னால் அந்த மாதிரி லிஸ்ட் எழுதி கொடுத்துருவோம் நீங்கள் காய்கறி மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா மற்றதுலாம் நாங்கள் பார்த்துப்போம் புரியலை சார் சார்ஜ் ஆ சார் ஆ ஆள் அத் ஆ அதெல்லாம் நாங்களே கூட்டி வந்துடுவோம் சார் அதெல்லாம் உங்கள் உங்களுக்கு ஒன்றும் இது இது வேண்ணா சார் ப்ராப்ளமில்லை நாங்களே கூப்ட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி காய் கட்டிங்லருந்து எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் விறகு அந்த இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் உங்களுதிலிருந்து ஆ ஆ ஓகே சார்

ஆ ஃபோன் பண்ணுறேன் சார் நானூ நானூறு பேர் தானே சார் நானூறு பேருக்கு காலையில் டிஃபன்னு அப்புறம் ம ம இது ஆஃப்டர்நூன் சாப்பாடு அது ரெண்டு தான் சார் நான் வந்து என்னென்ன இது பொருள் அதெல்லாம் லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பி விடறேன் சார் அதைப் பார்த்துட்டு நான் பில் பில்லு அமௌன்ட் சொல்கிறேன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் உங்கள் பேர் சார்